பிரியாணி செய்யணும்ன்னு பிரியாணி சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாளாக ஆசை அந்த பிரியாணி வந்து நாமளே செஞ்சால் சூப்பராக செய்யணும் அப்படிங்கிற ஆசை ஆனால் அது என் என்னோட ஆசை நிறைவேறாமையே போயிடுச்சு பிரியாணிக்கு சிக்கன் வாங்கணும் மட்டன் வாங்கணும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி அதுக்கு புதினா போடணும் தயிர் பச்சடி போடணும் ஏகப்பட்ட வேலை இருக்குது பிரியாணி சாப்பிட்ணுன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும் எடுத்து சாப்பிடும்போது அந்த எடுத்து சாப்பிட்ற பிரியாணிக்கு என்னென்னவெலாம் தேவை பார்த்தா பிரியாணிக்கு வந்து மசாலா கரெக்டாக போடணும் அப்புறம் பார்த்தீட்டிங்கன்னா அதுக்கு அப்புறம் மசாலா போட்டுகிட்டு அப்புறம் பட்டை கிராம்பு அரைத்து ஊற்றணும்ங்குறாங்க அப்புறம் பார்த்தீட்டிங்கன்னா தேங்காயை அரைத்து கரெக்டாக ஊற்றணும் எல்லாமே காணணும் காமினேஷன் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா பிரியாணி சூப்பராக வரும் ஆனால் நாம போய் ஸ்டவ் எடுத்து பற்ற வைச்சாலே அந்த பிரியாணி வாசத்தை கேட்டாலே என்னமோ மாரி இருக்குது என்னமோ மாதிரி இருக்குதுன்னால் திடீரெனு பார்த்தா குமட்டிட்டு வாந்தி வர மாதிரி கூட நம்மளுக்கு வந்துடும் ஆனால் பிரியாணியோட சுமல் நம்மளை சேரணுமில்ல மூக்கு நம்ம மூக்கு இருக்குதுதே அப்பா அந்த சுமேல் கூட சேரவே மாட்டேங்கிது ஆனால் பிரியாணி சாப்பிட்ற நேரத்தில் செய்யணும் செய்யணும்னு ஆசைப்பட்றோம் ஆனால் அந்த ஆசை நிறைவேறாமயே போய்கிட்டே இருக்குது அதே பார்த்துட்டு புரோட்டாவும் அதேமாதிரிதான் மா புரோட்டவை வச்சுட்டு அதுக்கு கு கு குருமா வைக்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க அதையும் நாங்கள் செய்யணுன்னு ஆசைப்பட்றேன் அந்த புரோட்டாவுக்கு என்னத்தை ஆக்கி போடலாம்னால் அவங்க ஒன்றுமே பண்ணுவது இல்லை முட்டை அடித்து ஊற்றுறங்குறாங்க அடிக்கிறங்கிறாங்க பிக்கிறங்கிறாங்க ஆனால் அந்த புரோட்டா நாம் ஒரு நாளைக்கு வீட்டில் வச்சு செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீட்டிங்கனா அதுக்கு முடியவே மாட்டேங்கிது ஆனால் அந்த புரோட்டாவை சூப்பராக செய்யணுங்கிற ஆசை மட்டும் இருக்குது நல்லா மெது மெதுனு இருக்குது பஞ்சு புரோட்டாவாக இருக்குது எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது சாம்பார் பார்த்தீங்கனா கத்திரிக்காய் சாம்பார் முருங்கைக்கா சாம்பார் உ உருளைக் கெழங்கு கத்திரிக்காய் உருளைக் கெழங்கு போட்டு நல்லா சாம்பார் வைச்சா நல்லா மனமாக இருக்கும் ஊற்றி சாப்பிட்றக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் ஆனால் நம்ம ஊற்றி சாப்பிட்றக்கு அதை போய் செய்கிற அன்றைக்கி தேங்காய் துருவணும் கரெக்டாக போடணும் மசாலா கரெக்டாக போடணும் ஆனால் அதெல்லாம் நான் அங்கே போய் நின்றா நம்மளுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிது ஆனால் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்ணும்னு ஆசையெல்லாம் இருக்குது யாராவது செஞ்சு கொடுத்தா மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இதையே செஞ்சு பழகுறது அப்படிங்கறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது நான் என்றைக்காவது ஒரு நாள் நான் சாம்பார் செஞ்சு சாப்பிடுவேங்குற ஆசை இருக்குது அதை நான் சீக்கிரமாக கற்றுக்கிட்டு அந்த சாம்பாரை சுவையாக செய்வேன் ரசம் பார்த்தீட்டிங்கனா நல்லா கரைத்து விட்டு அழகா இப்போ குறுமிளகெல்லாம் போட்டு வெள்ளை பூண்டெல்லாம் போட்டு ரசம் வைக்கணும் அப்படின்னு இருக்குது ஆனால் ரசத்தை வச்சு குடித்தா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த ரசம் வைக்கிறதுக்கு ஆசைதான் ஆனால் நாங்கள் சமையக்கட்டுக் கிட்டே போனால் ஒன்றுமே புரிய மாட்டேங்கிது உ உப்பு போடுறதுக்கு பதிலாக உ காரத்தை போட்டு தேற்றிக்கிறோம் காரத்துக்கு பதிலாக ஏதோ ஒன்று உள்ளே போட்டு விட்டு அதை கொழப்பம் பண்ணி சமையக்கட்டைவே கச்ச கச்ச கச்ச கச்சன்னு பண்ணிவிட்டுறது இப்போது சமைக்கணும் சமைக்கணுன்னு ஆசைப்பட்டுட்டு தான் இருக்கிறேன் ஆனால் அந்த இடத்துக்கு போனால் சமைக்கிணுங்கிறது தோணுது ஆனால் நான் யாராச்சும் செஞ்சு கொடுத்து சமைத்து கொடுத்தா நல்லா சாப்பிட்ணுமுன்னு தோணுது ஆனால் நாம் போய் செய்யலாங்கிற ஆசை மட்டும்தான் இருக்குது அது என்றைக்காச்சும் ஒரு நாள் நிறைவேறும்